நான் வந்துட்டு பெரிய தேட்டர்லெல்லாம் மேக்ஸிமம் போய் படம் பார்த்ததில்லங்க எங்கூரில் இருக்க தேட்டரில்தான் பார்த்துருக்கேன் எங்கூரில் வந்துட்டு ஏசி தேட்ரு அதும் அந்தமாதிரி எதுவுமே இல்லை நார்மல் தேட்ருதாங்க இருக்கு ரெஸ்ட்ரூமெல்லாம் ஓரளவுக்கு கிளீனாக இருக்கும் அவ்வளோதாங்க பெருசாலாம் சொல்கிறளவுக்கு இல்லை